இப்போது யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கிற நாடுனு வந்ததுனா இந்தியா ஃபர்ஸ்ட்டில் இருக்குது சோ அவங்களுக்கும் என்னென்ன இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸோடய மைண்ட்செட் என்னென்னா அவங்க சொந்தமாக பிஸ்னெஸ் ஓபன் பண்ண பார்க்குறாங்க என்ட்டர்ப்ரீனர் ஆகனும்னு பார்க்குறாங்க அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது சோ அது எப்படி ஊக்கவிக்கிறதுன்ற மாதிரி வரும் போது நிறைய பேருக்கு அதுக்கான ஐடியாஸ் இருக்காது சோ அதில் ஒரு முக்கியமான ஐடியாஸில் நான் பார்க்கும் போது நான் ஷார்க் டேங்க்கினுன்ற ஒரு ஷோ பார்த்துருந்தேன் அது நிறையவே நிறைய சேனல்ஸில் நிறைய மொழிகளில் இருக்குது அது ஒரு நாலஞ்சு பேரு வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க பட் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுட்டு அந்த அந்த யங்ஸ்டர்ஸ் அவங்க எக்ஸ்ப்லைன் பண்ணுவாங்க எதுக்காக அவங்க நம்ம கிட்டே இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு சோ அதில் அவங்க ரிவ்யூஸும் கிடைக்கும் அவங்களோடய ப்ரோடக்ட்ஸுக்கும் அவங்களோடய ஐடியாஸுக்கான அப்ரீஷியேஷனும் இருக்கும் இல்லை அதில் ஏதாவது ஒரு நெகட்டிவ்வோ இல்லைனா ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஷோலியும் கிடைக்கும் இல்லைனா வெளி உலகத்திலேயும் கிடைக்கும் ஆனால் இது அவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய ரீச்சாக இருக்கும் சோ மற்றவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்ககிட்டே இந்த ஐடியா இருக்குது இல்லை அவங்ககிட்ட இந்த ப்ரோடக்ட் இருக்குது இல்லைனா அவங்ககிட்டே இந்த பிஸ்னெஸ் இருக்கின்ற மாதிரி சோ ஷார்க் டேங்க் வந்து அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஷோவாகவே நான் பார்த்தேன் இது நிறைய லேங்குவேஜஸ்லேயும் இருக்குது சோ அது ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்